எங்கள் வீட்டுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில இல்லாத மரங்களே இல்லைன்னு சொல்லலாம் முக்கனி மரங்களாகிய மா பலா வாழை இது மூணும் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அதில் காய்க்கிற பழங்களை சாப்புடுறதுக்காகவும் வந்து உட்காறதுக்காகவும் எப்போதுமே பறவைகள் கூட்டம் எல்லா மரத்திலையும் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் காலையில் பார்த்திங்க அப்படின்னா காகத்துக்கு உணவு வைக்காம நானும் சாப்பிட மாட்டோம் எனக்கு டைம் தெரியுதோ இல்லையோ அந்த காகத்துக்கு காலையில ஏழ்ர மணி ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக தெரிஞ்சிரும் நான் வைக்க லேட் ஆணுச்சுன்னா கூட இந்த காகம் போடுற சத்தத்தில் கரெக்டாக நான் உணவை கொடுத்துருவேன் அதுக்கு அப்புறம் முத்தம் வச்ச வீடு அப்படிங்கிறதால முத்தத்தில் கோதுமை அரிசி நெல் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருவோம் அதை கூட்டம் கூட்டமாக வந்து குருவி கிளி இன்னும் சில பறவைகள்லாம் அதை வந்து கரெக்டாக சாப்பிட்ரும் வீட்டில முத நாள் மீதமாகிற சாப்பாடுலாம் போடுறத்துக்கு ஒரு பானையில் கொல்லை சைடு ஒரு பானை வச்சிருக்கோம் மாட்டுக்காக அதில் உள்ள சாப்பாடுலாம் சாப்புடுறதுக்காக ஒரு சில குருவிகள்லாம் வந்துரும் தானியங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு கொட்டாங்குச்சி அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் அதை மண்ணுல வச்சு தண்ணி ஊற்றி வச்சிருவோம் எல்லா பறவைகளும் அதில் வந்து தண்ணி குடிச்சுக்கும் தாகம் எடுக்கறப்போ அதே மாதிரி சீத்தாப்பழம் சப்போட்டா இந்த மாதிரிலாம் இருக்கிறதால அதை சாப்புடிறதுக்காகவும் எப்போதுமே பறவைகள் கூட்டம் எங்கள் வீட்டு பின்புறத்தில் அதிகமாக காணப்படும்